இந்தியாவில் வந்து மருத்துவம் வந்து மருத்துவ வசதிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகம் தமிழ்நாட்டில் முன் இருந்த ஹாஸ்பிடல்லாம் இப்போ ரொம்ப வில்லேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஹாஸ்பிடல் இல்லாமல் ரொம்ப தவித்துட்டு இருந்தாங்க இப்ப ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மருத்துவமனைகள்லாம் வந்துடுச்சு இதில் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் இதெல்லாம் வந்து இருக்கறனால இன்னும் வந்து இந்த கர்ப்பமாக இருக்கற பிள்ளைங்க கர்ப்பமாக இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது முன்னெல்லாம் வந்து ஒரு ஹாஸ்பிடலுக்கு போகணும்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும் இப்போல்லாம் வந்து அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன க்ளினிக்காவது வச்சுருக்காங்க அதெல்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஒரு மா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லாம் போனோம்னால் முன்னே விட வந்து இப்போலாம் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க சுகாதாரமாகவும் இருக்குது ஒரு ஒரு சில ஹாஸ்பிட்டலில் தான் செவிலியர்கள்லாம் கொஞ்சம் வந்து இப்போ வந்து பேஷண்ட்டு கிட்டேலாம் நடந்துக்கிற ஒரு விதமே வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசுகிறது இதை மாதிரி வந்து ரிலேட்டடாக இருந்துச்சு இப்போது கொஞ்சம் அதெல்லாம் குறஞ்சிருக்கு இப்போது வந்து மொதல் வந்து மொதல் பிரசவத்துக்கு போனால் வந்து ஒரு மாதிரி பேசுகிறது செகண்ட் பிரசவத்துக்கு போனால் வந்து செவிலியர்கள்லாம் வந்து பேஷண்ட்டை கவனிக்கிற முறையே வந்து வேறே மாதிரி இருக்குது இதனாலேயே வந்து சில பேர்லாம் வந்து ஹாஸ்பிடல் போகிறதுக்கே பயப்பட்றாங்க சில டாக்டரு வந்து நல்லா பேசுகிறாங்க சில டாக்டர்ஸ் வந்து மரியாதை குறைவாக பேசுகிறது இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்புறம் வந்து சில டைம் வந்து ஓபி டைமில் வந்து மக்கள்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து சில டைம் காலையில் வந்து சுகர்லாம் ப்ரெஷர் சுகர்லாம் செக் பண்றதுக்காக லைனில் வந்து நிற்பாங்க ஆனால் வந்து அவங்க எடுக்கிறதே ரொம்ப நேரம் ஆயிடும் சில பேர் அதனால் மயக்கம் மயக்கமாகி விழுந்துடறாங்க கீழே மயக்கம் போட்டு விழுந்துடறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வந்து வர வர சீக்கிரமாக வந்து இந்த டாக்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையும் போயிடும் இது தான் வந்து மெய்ன் பிரச்சனையாக இருக்குது